தமிழ் மக்கள் வந்து எப்படி அவங்களோட அடையாளத்தையும் உரிமையும் தமிழ்மொழியால் எப்படி காக்கிறாங்கன்னா முன் நம்ம முன்னோர்கள் இருக்கிறப்ப இருந்தே தமிழ்மொழியின்னா ஒரு தனி மரியாதைன்னு ஒன்று இருக்குது அவங்க தம்ம தமிழ் மக்கள் வந்து அது இப்போவும் கூட அவங்க கை விடமாட்டாங்க மற்ற மொழிக்கு ஈடாக தமிழ்மொழியை என்றைக்கும் கொடுக்க மாட்டாங்க அதுதான் முதல் காரணம் காந்திஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்க இருக்கிற காலத்தில் இருந்தே தமிழ்மொழின்னா தனி மரியாதைன்னு ஒன்று இருக்குது எப்போது நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிதோ அப்போயில் இருந்தே தமிழ்மொழியின்னா அதுதான் பெரிய மொழி அப்படின் ஒரு தம் அப்படின்னு தமிழ்மொழிக்கு ஒரு உரிமையும் பெருமையும் இருக்குது அப்படி தான் காலங்காலமாக தமிழ்மொழி வெளிப்படுத்தி வருகிறது மக்கள் வந்து தமிழ்மொழி அப்படின்னா அது எந்த மொழிக்கும் ஈடாக கொடுக்க மாட்டுக்கிறாங்க அதுதான் முதல் காரணம் இங் இங்கிலீஷாக ஆங்கிலமாக இருக்கட்டும் மற்ற மராட்டி எந்த மொழியாக இருக்கட்டும் தமிழ்மொழி மாதிரி எதுவும் கஷ்டமாக இருக்காது எல்லா மொழியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தமிழ்மொழி எல்லோருமே கற்றுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுதான் அதனால் தான் உரிமையை வெளிப்படுத்த மாட்டுக்கிறாங்க அடையாளத்தையும் உரிமையும் இப்படி தான் தமிழ்மொழியால் அவங்க கற்றுக்குறாங்க